முதல் நாள் சமைக்கும்போது விறகு அடுப்பு அம்மா வீட்டில் அம்மா வீட்டில் விறகு அடுப்பு இருக்கும்போது விறகு அடுப்பில் சமைச்சிட்டுருக்கும்போது வெறகு ஆஃப் ஆகிடுச்சு எந் நெருப்பு எரியல அப்புறம் அதை பற்ற வைக்க தெரியாமல் மண்ணெண்ணெயை தூக்கி ஊற்றி விட்டு அது வந்து கப்புன்னு அப்படியே பற்றிக்கிடுச்சி அது பயந்தடிச்சு அலறி அடித்து ஓடி வந்தோம் அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வெச்சி அம்மா வந்து சொல்லி கொடுத்தாங்க வெறகு அடுப்பில் எப்படி சமைக்கணும்ன்னு சொல்லிவிட்டு அதை சமைத்து அப்புறம் மீன் கொழம்பு வெச்சுப் பார் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு மீன் கொழம்பு அடுப்பில் வைச்சேன் மீன் கொழம்புக்கு தேங்காய் அதெல்லாம் எடுத்து அம்மியில் வெச்சி அரைக்க சொன்னாங்க அது என்ன நான் வந்து கன்னியாகுமரியில் இருக்கிறதுனால தேங்காய் நிறையா தேங்காய் மல்லி மிளகாய்த்தூளு அது இதெல்லாம் போட்டு ச அரைக்கணும் அம்மியில் அரைச்சி அப்புறம் அந்த கொழம்பு வைக்கணும் அந்தமாதிரி ஒவ்வொன்னாக அரைச்சி கொழம்பு வெச்சி தான் அம்மி வந்து ஒழுங்கா எனக்கு அரைக்க தெரியாமல் அது தேங்காய்லாம் சிதறி ஓடி அதெல்லாம் ஒரு அனுபவமாக தான் இருந்தது அது அதுக்கப்புறம் மீன் கொழம்புக்கு முருங்கைக்கா மாங்காய் அதெல்லாம் போட்டு கொழம்பு அடுப்பில் வெச்சி கொழம்பு கொதிச்சுட்டே இருக்கும்போது அது நல்லா நெருப்பு அதிகமாகி அது கொஞ்சம் பொங்கி வழிஞ்சிருச்சு அது அங்கே மீன் வந்து முதல்லேயே போட்டுருவாங்க கொழம்புல அதனால் வந்து அந்த கொழம்பு வந்து நல்லா பொங்கிடுச்சு பொங்கி வழிஞ்சிருச்சு அப்புறம் வந்து அம்மா வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தீயை கொறைச்சி வெக்க சொல்லி வெறகை எல்லாம் வெளியே எடுத்து வைச்சாங்க அப்புறம் சமைச்சாச்சு சமைத்து சாப்பிட உக்காந்தால் மல்லித்தூள் அதிகமாக போச்சுன்னு எல்லோருமே சிரிச்சாங்க என்னை பார்த்து அப்புறம் சரி பரவாயில்லைன்னு சொல்லிட்டு நல்லாதான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு விட்டாங்க அப்புறம் சரி இந்த மீன் கொழம்பு நமக்கு செட்டே ஆகலேன்னு சொல்லிவிட்டு ஈவினிங் டைமில் பால் பணியாரம் செய்ய சொன்னாங்க சரின்னுட்டு பால் பணியாரத்துக்கு வந்து உளுந்து பச்சரிசியும் போட்டு நல்லா அரைச்சி வெச்சி அப்போ வந்து மிக்ஸி இல்லை வீட்டில் க்ரைண்டர் தான் மிக்ஸி க்ரைண்டர் இல்லை இந்த இது ஆட்டு உரல் அதில் ஆட்டி நான் அடுப்பில் வெச்சால் இந்த எண்ணெய் பட்டுடுச்சி போல் அதெல்லாம் அந்த ப பணியாரம் வந்து வெடிச்சிடுச்சி வெடித்து மூஞ்சியெல்லாம் சிதறி அங்கே இங்கேயுமா ஓடி ஓடிடுச்சு அதில் இருந்துட்டு அந்த பால் பணியாரத்தை எனக்கு எனக்கு பார்த்தாலே பயம் அந்த மாதிரி ஆகிடுச்சு அப்புறம் அம்மா வந்து அதில் தண்ணி பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தண்ணி படாமல் எப்படி பக்குவமாக செய்யணும்ன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் கழிச்சி அடுப்பை மறுபடி பற்ற வெச்சி சொல்லிக் கொடுத்தாங்க அப்புறம் அது சரியாயிடுச்சு நல்லாதான் வந்தது அந்த மாதிரி அதேமாதிரி இப்படி ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு சமையலுக்கும் ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு சமைக்கிறதுங்கிறது ஒரு கலையாக இருந்தாலும் ஆரம்பத்தில் சமைக்கும் போது நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு நம்ம வந்து இந்த இதுக்கு